ஹலோ மேடம் நான் வர்ஷா அவங்க ஃபாதர் பேசுறேன் மேடம் ஆமாம் மேடம் மேடம் குட்மார்னிங் மேடம் மேடம் ஒரு டூ டேஸ் பாப்பாவுக்கு லீவு வேணும் மேடம் கம்மிங் தேர்ஸ்டே அண் ஃப்ரைடே ஆ யெஸ் மேடம் ஆ யெஸ் மேடம் யெஸ் மேடம் மேடம் கோயிலுக்குப் போகனும் மேடம் பேமிலிக்கு குலதெய்வக் கோயிலுக்கு ஒரு வேண்டுதல் மேடம் அதுவிசயமாக ஒரு டூ டேஸ் நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மேடம் அதுதான் பாப்பா அழைச்சிட்டுப் போகனுங்க அதனால தான் ப்ரீவியசாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிர்லான்னு கால் பண்ணேன் மேடம் ஆ மேடம் டூ டேஸ் லீவு வேணும் மேடம் யெஸ் மேடம் கரெக்ட்டுதான் மேடம் பட் வந்து இல்லை மேடம் கண்டிப்பாக போய்தான் மேடம் ஆகணும் அதுதான் சரி பாப்பா வந்து அழைச்சிட்டுப் போகணும் மேடம் அதனால் இப்போ டூ டேஸு எல்லாமே ஃபேமிலியோட போறங்க மேடம் அதனால பாப்பாவை விட்டுட்டு போகமுடியாதுங்க அதேபோல் பாப்பா ஸ்கூல்க்கு தனியாக போயிவிட்டு வரவும் முடியாதுங்க நான் இப்போ எல்லாமே கிளம்புறதுனால் இப்போ பாப்பா இங்கே பார்த்துக்கிறதுகூட யாருமே இல்லைங்க அதனால இந்த ஒரு டைம் கொஞ்சம் எஸ்கியூஸ் கொடுங்க மேடம் நாங்கள் அழைச்சிட்டுப் போயிவிட்டு வந்துர்றேங்க பட் வந்து ஒன்டேவில அது முடிஞ்சிருச்சுன்னாகூட நான் அடுத்த நாள்கூட ஸ்கூல்க்கு அனுப்புச்சிடுறங்க மேடம் ஓகே மேடம் இல்லை மேடம் எல்லாம் இல்லை ஃபேமிலியோட எல்லாருமே போறாங்க மேடம் பாப்பா விட்டுவிட்டுப் போனா அது அங்கே போனாலும் எங்கனால் ஃப்ரியாக இருக்க முடியாது மேடம் பாப்பாவை நினச்சிட்டு அங்கே போகற இடத்துலையும் கொஞ்சம் இடையூறாக இருக்கும் இங்கேயா இருந்ததுன்னு வச் பாப்பாகூட இருந்தனால் நாங்கள் எல்லாமே ஒன்னாக இருக்கும்போது இந்த கோயில் பூஜை அப்படிங்கும்போது அது கொஞ்சம் எல்லாமே ஃபில்ஃபுல் ஆயிரும் மேடம் அதுக்காகதான் சரி கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லிரலாம் அப்படின்டு நான் காலையில கூப்பிடேன் மேடம் சரிங்க மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் மேடம் இந்த ரீ டெஸ்ட் அந்தமாதிரி எதாவது கன்டெக்ட் பண்ணுவாங்கனா சாட்டர்டே சன்டேஸ் அந்தமாதிரி இருந்தாக்கூட நான் அழைச்சிட்டு வர்றேன் மேடம் சரிங்க மேடம் ஆ மார்க் எல்லாம் பார்த்தேன் மேடம் மார்க் எல்லாம் கொஞ்சம் நல்லாதான் மேடம் எடுத்து இருக்காங்க ஆ எல்லா சப்ஜெக்ட்லையும் கிளீயர் பண்ணி இருக்காங்க ஆ நல்ல மார்க் மேடம் நல்ல மார்க்குங்க மேடம் அட்டனன்ஸ் பர்ஜென்டேஜ் எயிட்டி ஃபைவ் ம் ப்ளஸ் இருக்கு மேடம் ஓகே மேடம் கண்டிப்பாக மேம் ட்ரைப் பண்ணுறேன் மேம் ட்ரைப் பண்ணுறேங்க ஓகே தேங்க் யூ மேம் தேங்க் யூ வெரிமச் மேம்